இப்போ நம்ம பார்த்தோனா நம்ம பக்கத்து வீட்டு தம்பி வந்து சொந்தமாக இந்த தோட்டம் போட போறேன் அப்டின்னுலாம் சொல்லி இருந்துச்சு அதுக்கு ஒரு ஏக்கரு இருக்கு இருந்தாலும் சும்மா ஒரு ரெண்டு குழிக்கு சும்மா போடலாம் அப்படியே அப்படின்டு கேட்டுச்சு அப்போ நான் என்னா சொன்ன அப்படினா வந்து நீ வந்து பொதுவாக வயலில் போட்றீல்லப்பா வயலில் போட்றப்போ அதுக்குன்னு சும்மா ஒதுக்காத அந்த வரப்பில் போட்டு விடு அப்படினு சொன்ன நம்ம வரப்புக்கு எப்படி இருந்தாலும் ஒரு அடி போல் விடுவோமா அந்த வரப்பில் பார்த்தோம் அப்படினா ரெண்டு மல்லாட்டை ரெண்டு சோளம் ரெண்டு கொத்தறை ரெண்டு அவரை ரெண்டு வெண்ட இதுமாதிரி ரெண்ட் ரெண்டு விதையா போட்டு விடுப்பா சொத்தோட சொத்து இருக்குறப்போ நீ அதுக்குன்னு தனியாக ஒதுக்கி போடாம இந்த மாதிரி போட்றப்போ உனக்கு வீட்டுக்கு ஆவும் நீ முழுசாக தோட்டம் மட்டும் போட போற அப்படின்னா அதுக்கு நான் என்ன சொன்ன ஒரு பாத்தி பாத்தியாக போடு ஒரு பாத்தியில வந்து முருங்கை இது கொத்தரவங்காய் இன்னொரு பாத்தியில வந்து வெண்டக்காய் அந்த மாதிரி பாத்தி பாத்தியாக போடு அதோட வரப்பில் வந்து நீ பச்சை மொளவாக போட்டுவிடு பச்சை மொளவாக செடி போட்டுவிடு அப்படிங்குற மாதிரி தான் என்னோட அந்த தம்பியும் வந்து முத ஈடு வந்து வயலில் வந்து நெல் போட்ருந்துச்சு அப்போ வந்து இந்த மாதிரி போட்ட அப்போ வந்து நல்லா இருக்கு அப்படினு சொல்லி இருந்துச்சு இன்னொரு இடத்துல இந்த மாதிரி போட்டப்போ அது சந்தைக்கு இந்த வயல் வரப்பில் போட்டதை வந்து வீட்டுக்கு வந்து கொள்ள உள்ளது வீட்டுக்கு இதானுச்சு ஒவ்வொரு பாத்தியாக போட்றப்போ என்ன ஆச்சு அப்படினா அது வந்து வெளில கொண்டு போய் விற்கிறதுக்கா சந்தையில் இங்கே நம்ம ஊர் பக்கலாம் வந்து திங்க கிழமையிலாம் சந்தை போடுவானுவோ அந்த சந்தையில் விற்று நல்லா காசு பார்த்து தான் பானு சொன்னுச்சு பரவா இல்லை ஆயா நீங்கள் நல்லா சொல்லியிருக்கீங்க ரொம்ப நன்றி அப்படினுச்சி அதை மட்டும் இல்லாம அது வீட்டில் வந்து மாடும் இருக்கு அப்போ என்ன சொல்லுவேன் அந்த தண்ணில வந்து இந்த எருவை நீ கலந்து தண்ணில போடு தண்ணில போட்டு ஊத்திவிடு அப் அதுவுமே உனக்கு வந்து நல்ல இதுவாக இருக்கும் தண்ணில கலந்துவுட்றப்போ சீக்கிரம் வந்து அதில் போய் இது பண்ணிக்கும் உறிஞ்சிக்கும் உனக்கு நல்லாவும் இருக்கும் புழு பூச்சி இருக்காது இப்போ நிறையா தான் உரம் தொழு உரம் வீட்லையே மற்ற எதாவது உரலாம் எதுவும் வாங்கி வைக்காத நல்லா பசுமையான காயாகவே இருக்கட்டும் எந்த செயற்கை உரமு இல்லாம நல்லா இயற்கையாகவே இருக்கட்டும் அப்படினு சொல்லி இயற்கை முறையாக தான் அந்த பிள்ளைக்கி நான் சொன்ன அதுவும் அதே மாதிரியே இது பண்ணி சொல்றதெல்லாம் கேட்டு நல்லா இது பண்ணிக்கிட்டு இருக்கு